கிராமப்புற பெண்களுக்கு கல்வி இது வந்து ஒரு நல்ல டாப்பிக் அந்த காலத்தில் கிராமத்தில் வந்து எங்கே படிக்க வச்சாங்க வீட்டு வேலை இந்த மாதிரி செய்ய வச்சிட்டு ஒரு ஏஜ்ஜுக்கு மேலே வந்து அதுவும் குறிப்பாக அந்த பெண் குழந்தைங்களை வந்து சரியாக படிக்க விடமாட்டாங்க ஆனால் அது அந்த காலம் இப்பெலாம் வந்து டோட்டலாக மாறிடுச்சி கிராமப்புறத்தில் படிப்பறிவு இல்லாத இப்போ பிள்ளைங்களே இல்லை நல்லா படிக்கிறாங்க அதனால் தான் இந்த கிராமப்புறத்தில் இந்த படிப்பறிவு இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும்தான் அனைவருக்கும் கல்வி இலவசக் கல்வி கட்டாயக் கல்வி இந்த மாதிரி நிறைய வகையான கல்வியை வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க நிறைய வகையான ஸ்கீம் இப்பல்லாம் வந்து அந்த இடை இடைநீக்கம் இடை நின்றல் இந்த மாதிரிலாம் கிடையாது எல்லாமே நல்லா படிக்கிறாங்க மெயினாக எஸ்பெஷலி வந்து கேர்ள்ஸ் பெண்கள் வந்து நிறைய படிக்கிறாங்க அப்போல்லாம் பாதியிலேயே நின்றுடுவாங்க படிக்கமாட்டாங்க ஏதோ வேலை செஞ்சிட்டு அப்படியே இருந்துக்குவாங்க வீட்டில சரியாக படிக்க வைக்க மாட்டாங்க இப்பல்லாம் பாருங்க கிராமத்தில் எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து அதனுடைய தரம் கல்வி எல்லாமே பெரிய லெவல்ல வந்து உயர்த்திட்டாங்க அதனால் வந்து கிராமப்புற பெண் கிராமபுறத்தில் வந்து பெண்கள் வந்து கண்டிப்பாக எல்லாரும் படிக்கிறாங்க அதுக்கு வந்து நிறைய அமைப்பு வந்து நிறைய பேர் வந்து உதவி செய்கிறாங்க நிறைய பேர் உதவி செய்கிறாங்க எல்லா பெண்களும் படிக்கிறாங்க ஒரு வீட்ல ஒரு பெண் குழந்த படிச்சால் வந்து அந்த வீடே வந்து முன்னேறும்னு சொல்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரையும் அப்போ கொஞ்சம் படிக்காமல் இருந்தாங்க அது அப் இப்போலாம் வந்து டோட்டலாக மாறிடுச்சு கிராமத்தில் வந்து எல்லாருமே ஆண் பெண் இல்லாமல் எல்லாருமே சரிசமமாக காலேஜ் லெவல்ல வரையும் படிக்கிறாங்க நல்லா படிக்கிறாங்க நல்லா வந்து வேலைக்கும் போகிறாங்க அப்படி படிக்காமல் பாதியில நின்றவங்களுக்கும் கூட இடைநீக்கம் இல்லாமல் நல்ல நிறைய ஸ்கீம் வந்து கவர்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய என்ன பண்ணுறாங்க நிறைய வந்து தொண்டு நிறுவனங்கள் நிறைய இருக்காங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க ஒரு பணம் கொடுத் பணம் கொடுத்தோ இல்லை ஒரு ஸ்கூல்ல படிக்க வச்சோ அந்த மாதிரி வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அந்த தொண்டு நிறுவனம் ஒரு நிறுவனம் அது அதில் வந்து அந்த ஒரு ரெண்டு மூணு பெண்களை வந்து படிக்க வச்சு அவங்க மூலியமாக அந்த நிறுவனத்து மூலமாகவே அவங்களுக்கு நல்ல வேலையெல்லாம் நிறைய வாங்கிக் கொடுத்துருக்காங்க அதனால் மே கிராமத்தில் பெண்கள் வந்து நல்லாவே படிக்கிறாங்க நல்லாவும் வேலை செய்கிறாங்க நான் வந்து எனக்கு தெரிந்த ஒரே ஒரு தொ எனக்கு தெரிந்த நிறுவனம் அது ஒரு தொண்டு நிறுவனம் இங்கே கள்ளக்கு கடலூர் டிஸ்ட்ரிக்லேருந்து அவங்க வந்தாங்க ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ரிலேட்டிவ் அவங்க வந்து ரொம்ப முடியிலைன்ட்டு படிக்க முடியல வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்றுட்டாங்க நடுவிலேயே பெண் பிள்ளையாக இருக்கீங்க நல்லா படிக்கணும் படிச்சால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுனாங்க காசு பணம் கொடுத்து நிறைய ஹெல்ப் பண்ணுணாங்க அவங்களும் நல்லா படிச்சு இன்னைக்கு அவங்களும் நல்ல வேலையில் இருக்காங்க அதனால் நிறைய கிராமப்புறங்கள்ல வந்து கல்வி கற்பதற்கும் சரி வேலை செய்வதற்கு வந்து நிறைய வகையான நிறுவனங்கள் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் தனியாராக இருக்கட்டும் நிறைய வகையான தொண்டு நிறுவனம் நிறைய உதவி பண்ணுறாங்க நிறைய நிறைய ஸ்கீம் நல்ல நல்ல ஸ்கீம் கொண்டுட்டு வந்திருக்காங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும் நல்லா வேலை செய்யணும் யாரும் படிப்பை வந்து பாதியிலேயே விடக்கூடாது அப்படின்ட்டு நிறைய ஸ்கீம் கொண்டு வந்துருக்காங்க அதனால் எல்லாருமே இப்போ நல்லா படிக்கிறாங்க நல்லா வேலை செய்கிறாங்க எல்லாரும் நல்லா படிச்சிட்டு இருக்காங்க